நான் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு நீண்ட நாள் வந்து வெளிநாட்டுக்கு போகிற திட்டத்தில் இருக்கேன் இப்போது நான் வெளிநாட்டுக்கு போய்விட்டேன்னா என்னோடய கரெண்ட் பில் கரெண்ட் பற்றி மின்சாரத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நான் வந்து என்னோடய ஃபோன் நம்பரை வந்து நான் பதிவு செய்யணும் பதிவு செஞ்சு எனக்கு வந்து மின்சாரத்தை பற்றி எனக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ அப்படி இல்லைன்னா மின்னஞ்சல் மூலமாகவோ எனக்கு வந்து தெரிவிக்கலாம் தெரிவிக்கிறோம் ஏன்னால் இப்போ நான் வந்து என் நம்பரை புதுப்பித்து எலெக்ட்ரிக் அது கரண்டுக்கான பில் புதுப்பித்ததுக்கான மின்னஞ்சல் மூலமாகவும் எனக்கு அனுப்பலாம் ஏன்னால் நான் இப்போ ஒரு ஒரு வருஷத்திற்கு நான் வெளிநாட்டுக்கு போகிற முடிவில் இருக்கேன் மின் வ மின்வாரியத்தின் வா வாடிக்கையாளர் சேவையை நான் அழைச்சி அதுக் தேவையான எல்லா ஆவணங்களும் நான் பூர்த்தி செய்து எனக்கு மின்சாரத்தை பற்றி என்ன தகவல்களை எஸ்எம்எஸ் மூலமாகவும் என் ஃபோன் நம்பர் மூலமாகவும் என் மின்அஞ்சல் மூலமாகவும் எனக்கு தெரிவிக்கலாம் செல்லத்திட்டம் மின்சார வாரியத்தின் எந்தவொரு முக்கியமான தகவல்களை தொடர்புகளை நீங்கள் தவிர்க்க விடக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் மின்சார வாரியத்தின் நடவடிக்கையால் சேவை அளிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் மேலும் உங்கள் கணக்கில் பில் எவ் எண்கள் மற்றும் புதுப்பித்தலுக்கான மின் அஞ்சல் அறிவுரை அமைப்புகளை அமைப்பதில் உதவியை கேளுங்க கூடுதலாக எஸ்எம்எஸ் செய்தியை பெறுவதற்கு உங்கள் தொலைப்பேசி எண்ணை புதிப்பிப்பதை உறுதிப்படுத்திக்கொள்ளுங்கள்